ஹலோ சார் ஆ சார் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து காளான் பிரியாணி வந்து ஆட்ரு பண்ணலான்ட்டு ஏன்னால் ஏற்கனவே சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் மற்றும் வந்து ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களெலாம் சொன்னாங்க இந்த மாரி உங்கள் இதில் காளான் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது விஷயமா தான் உங்கள் கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு ஆட்ரு போடலான்ட்டு ஒரு பிரியாணி என்ன ரேட்டுங்கிறதை நீங்கள் ஒரு பிரியாணி என்ன ரேட்டு வருது எண்பது ரூபாய்ங்களா நீங்கள் எப்படிங்க அதை வந்து இப்போ நாங்கள் ஆட்ரு பண்ணோம்னாக்கால் டோர் டெலிவரிங்களா இல்லை நாங்கள் வந்து வாங்கிக்கணுங்களா எப்படி சொல்கிறீங்க கூடுதலாக வாங்கணும் நேரில் வந்து வாங்குனாக்கால் இது இந்த இந்த காஸ்ட்டோடு போய்விடும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயம் சரிங்க சார் இப்போது நீங்கள் வந்து இப்போது காளான் வந்து எங்கே இந்த சிப்பி காளான் இந்த மாதிரி வந்து பண்ணைலேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் இங்கே கடைங்களில் வாங்கிக்கிறீங்களா சார் அதுதான் ஓ கடைலேருந்து வாங்கிக்கிறீங்க ஆமாங்க இது அது எப்படி நீங்கள் செய்கிற முறைகள் எப்படி சார் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ எல்லாத்தை விட நாங்கள் எத்தனையோ கடையில் பார்த்தோம் ஆனால் எல்லாேருமே உங்கள் காளான் பிரியாணி வந்து நாக்கில் அந்த சுவை அதாவது அந்த சுவை அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் செய்கிறீங்க ஏதாவது மெத்தட் சொல்ல முடியுமா இல்லை அது ரகசியமானதா சொல்லுங்க சார்

ஆ ஆ

ஆ ஓ ஓ ம்

ரொம்ப இதாக நீங்கள் செய்கிறீங்க நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுதான் நீங்கள் வெரி குட் வெரி குட்டு நீங்கள் நீங்கள் நீங்கள் சொல்லும்போதே எனக்கு நாக்கில் எச்சில் ஊறுதுங்க அந்தளவுக்கு நீங்கள் சொல்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குங்றது இப்போயே எனக்கு தெரியுது நல்லா வந்து ஆமாங்க இது நல்லபடியாகவே நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுடைய குவாலிட்டியை உங்களுடைய டேஸ்ட்டு உங்களுடைய இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கஸ்டமருக்கு கொடுக்கணும் ஆமாங்க கண்டிப்பாக ஓ எஸ் ஓ எஸ் ஓ எஸ் ம் ம் ம் சரிங்க சார் ஆ ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ